ஹலோ ஃபுட் கோர்ட் ரெஸ்ட்டாரண்ட்டா ஓகே நான் ஆல்ரெடி ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் சுகி ஆப்பில் ஸோ எனக்கு அதோடு இன்னும் கொஞ்சம் இப்போது உணவுல்லான் ஆர்டர் பண்ணணும் பண்ண முடியும்ங்களா சரி ஓகே நான் வந்து ஆல்ரெடி ரைஸ் ஆர்ட்ரு பண்ணிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இன்னும் சாம்பார் பாக்கெட்ஸ் வந்து ரெண்டு ஆர்ட்ரு பண்ணணும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதில் அப்புறம் இட்லி ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் இட்லிக்கும் அந்த சட்னியும் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா வேணும் இருக்குதுங்களா வேறு என்னென்ன உணவு இருக்குது இப்போது நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே ஓகே சரி ஓகே எனக்கு வந்து அதோடு வந்து அந்த உணவோடு எனக்கு வந்து இன்னும் ரெண்டு ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து எனக்கு ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் கிரேவி ஆமாம் ஆமாம் ஓகே அது வேணும் அதையும் சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க ஓகே தேங்க் யூ